நீச்சல் அடிக்கப் போகும்போது நாங்கள் முன்கூட்டியே இந்த நீர் சத்து குறையாம இருக்குறதுக்கு டாக்டர்கிட்ட எழுதி வாங்கி வச்சிருக்கோம் அப்படி நீர்ச்சத்து குறையலன்னா அந்த வ பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு அஞ்சு ரூபாய்ன்னு விற்கிதுங்க அத வாங்கி வச்சிருக்கோம் அதை உறிஞ்சு சாப்பிட்டோமுன்னா அது நீர் சத்து உடம்புக்கு வந்துடும் இப்படி தாங்க உணவு சார்ந்த பொருளையுமே எடுத்துகிட்டு போகிறோம் நீர் சத்து தேவைப்படும் பொருளையும் எடுத்துகிட்டு போகிறோம் உணவு சார்ந்த பொருள்னால் ஊட்டச்சத்து இருக்குது அதில் வந்து எனர்ஜி நமக்கு சத்து கொடுக்கக்கூடிய பொருளும் நிறைய இருக்குது அதை வாங்கி வச்சுக்கிறோம் அப்புறம் ஆப்பிள் இது மாரி காய்கறி பொருளையும் எடுத்துகிட்டு போகிறோம் தேவைப்படும்போது அதை சாப்பிட்டுக்குவோம் நீண்ட நேரம் நீச்சல் அடிக்கிறதனால அதை வந்து இல்லாமலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நீர்ல மூழ்கி போவோம் வெளி வெளி நீச்சல் அடிப்போம் மல்லாக்க படுத்துக்கிட்டு உள் நீச்சல் அடிக்கும் பொழுது அதுமாரி மூச்சுத் திணறும் பொழுதும் அதுமாரி நீர் சத்து வற்றாமல் இருக்கிறதுக்கு அந்த பவுடர் பாக்கெட் எடுத்து தண்ணியில போட்டு அப்படியே குடிச்சிக்குவோம் சிலது லிக்யூடாகவும் இருக்கும் தண்ணியாக இருக்கும் அதுமாரி பாக்கெட்டையும் நாங்கள் குடிச்சிக்குவோம் உணவுப் பொருள் தான் நிறைய எடுத்துட்டு போவோம் அதில் தேவைப்படும் போது அந்த உணவுப் பொருளை ஊட்டச்சத்துக்கான உணவுப் பொருளையும் நாங்கள் சாப்பிடுவோம் அந்த சத்து குறையாம இருந்தால் மட்டுந்தான் நீண்ட நேரம் நீச்சல் அடிக்கலாம் நீச்சல் அடிச்சு மீண்டும் குறிப்பிட்ட தொலைவை வந்து சேரலாம் மீண்டும் கரைக்கு வரலாம் அதுக்காக நீர் சத்து குறையாம இருக்குறதுக்கும் ஊட்டச்சத்து குறையாம இருக்குறதுக்கும் நாங்கள் அதுக்கான பொருளை எடுத்துட்டு போவோம்